ஹலோ சார் குட் மார்னிங் சார் சார் என்னோட நேம் சுபாஷ் நான் இங்கே டைமண்ட் ஜூப்லி ஸ்கூலில் படிக்குறேங்க சார் சார் எனக்கு வந்து இந்த ஸ்டோரி புக்ஸ் கொஞ்சம் தேவைபடுத்துங்க சார் அதான் லைப்ரரியில் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன ரேக்கில் இருக்கு அது எனக்கு தேவைப்படுது இப்போ நம்ம அது வந்தால் வாங்கிக்கலாமா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதை பற்றி கொஞ்சம் எதாவது சொல்லமுடியுமாங்க சார் ஓகேங்க சரிங்க ஓகே சார்

சார் எனக்கு ஒரு ஒன் வீக் தேவைப்படுத்துங்க சார் என்ன ஏதுன்னு நோட் பண்ணிகிட்டு ஆமாம்ங்க சார் ஓகே சார் ம் சார் எனக்கு வந்து ஒரு ஃபோர் புக்ஸ் தேவைப்படுதுங்க சார் ஓ ஓ ஓ ஓகே சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார் சார் டாபிக் வந் கேக்குதுங்களா சார் தமிழிங்க சார் ஆமாம்ங்க சார் ஓகேங்க சார்

ஓகே சார் நான் நேரில் விசிட் பண்ணிபார்க்குறேங்க சார் என்னனு ம் தேங்க் யூ சார் ம்